ஹலோ கேப் ட்ரைவரா ஏச்சாமி நான் வர சொன்னேன்லே சிறுமுகைக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டியா வர்ற இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரியா சரி அதுக்குள்ள நம்ம பெண்ணு நான் போ அந்த அந்த கோயிலுக்கு போகிறதா சொன்னதினால நம்ம பொண்ணு வர்றதாக சொல்லிருச்சு அதனால நீ துருவா நீ சிறுமுகையிலிருந்து தென்திருப்பதி பக்கம் வந்துடு சிறுமுகையிலிருந்து தென்திருப்பதிக்குள்ளே வந்தினாக்கா அங்கே இருந்து நாம் நம்ம பெண்ண கூட்டிகிட்டு இது ஊட்டி ஊட்டிக்கு போகிறதாக தான் சொன்னது அதனால சரி நீ சிறுமுகையிலேருந்து தென்திருப்பதி வந்திரு அங்கேருந்து நம்ம பெண்ண கூட்டிகிட்டு போயிடலாம் சரியா